தமிழ்மொழி பல்வேறு பரிணாமங்களில் பங்கு வகிக்கிறது இப்போது தமிழ்மொழி வந்து சில த சே சினிமா திரையில சினிமாத்துறை முக மூலமாகவும் மற்ற துறைமுகங்கள் மூலமாகவும் தமிழ்மொழி அனைவரிடமும் நல்ல வரவேற்பைப் பெற்றிருக்கிறது ஏன்னா மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழ்மொழி வந்து ஆதிக்காலத்து மொழிங்கிறதுனால எல்லாருக்கும் தமிழ்மொழி மேலே ஒரு நல்ல புரிதல் இருக்கு இன்னொன்று வந்து நம்ம நல்லா தமிழை கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆர்வம் காட்டுறாங்க இப்போ இருக்கிற கலாச்சாரங்களுக்கு மத்தியில் பா பாரம்பரிய தமிழர்களின் முறைப்படி எல்லாருமே இப்போ விழாக்காலங்கள்லையும் பண்டிகை காலங்கள்லையும் மற்ற மாநிலத்தவர்கள் கூட தமிழ் பாரம்பரியத்தை கடை பின்பற்றணுனு ஆர்வமாக இருக்காங்க அதுக்கு வந்து முக்கியமான பங்கு வந்து நம்மளுடைய இளைய தலைமுறையினரும் பழைய பாரம்பரிய முறைப்படி ஆடைகளை உடுத்துறது பலைய பாரம்பரிய முறைப்படி உணவுகள் சாப்பிட்றது இதில் எல்லாமே வந்த நல்ல நல்ல பங்களிப்பு கொடுக்குறாங்க நல்ல ஆரோக்கியம் காட்டுறாங்க ப்ளஸ் வந்து இணைய இணையத்தின் மூலமாகவும் நல்ல தமிழ்மொழி வந்து நல்ல நிலையில் பரவுது